ஹலோ சொல்லுங்க மேம் ஆமாம் சொல்லுங்க

ஆ சொல்லுங்க எனக் வாங்க வாங்க கண்டிப்பாக இருக்குது ஸ்டாக் நிறையா இருக்குது வாங்க பரங்கி வெதை கத்திரிக்காய் வெத நெல் உளுந்து வெதை எள்ளு வெதை எல்லாமே நாங்கள் வெச்சுருக்கோம் உங்களுக்கு தேவையான அனைத்து உர விதைகளும் எங்கள்கிட்ட வாங்கலாம் இல்லை நாங்கள் நாட்டு விதையே நல்லா இயற்கையான முறையில் நாங்கள் நிறையா வெச்சுருக்கறோம் உங்களுக்கு வேணுங்கிறதை தேர்ந்தெடுத்து அளவு இதில் பயன்படுத்தி வாங்கிக்கலாம் ஆ மொச்சை விதை இருக்குதுங்க இல்லை சும்மா ஒரு ஐநூறுபாய் தான் இருக்குமே நல்லா தரமான இதாக இருக்குது நீங்கள் அதெல்லாம் பயன்படுத்தும்போது உங்கள் விதைகள் வந்து நல்ல தரமாக பாதுகாக்கப்படும் நல்ல உரங்களாவே இருக்கும் அது நீங்கள் எடைக்கு பொறுத்த மாதிரி வாங்கிக்கிலாங்க இப்போ நீங்கள் ஒரு பேக்கெட்டு இல்லைன்னா ஒரு கிலோ அந்த மாதிரி வரும்போது அன்றைய வெலை என்னவோ அதை நாங்கள் அப்படியே உங்களுக்கு கொடுத்துடுவோம் கண்டிப்பாக வாங்க ஆ நிறைய வாங்கும்போது நான் உங்களுக்கு அதில் நாங்கள் குறைந்த விலையில் மட்டுமே விற்கப்படும் கடையில் இல்லைங்க எல்லாமே புதுசுங்க நீங்கள் ஆ எங்கள் இதில் நிறைய வியாவரங்கள் நிறைய போயிட்டே இருக்கிறதுனால நாங்கள் அப்போக்கு அப்போ பழசெல்லம் வெச்சுக்கிறதே இல்லை அதெல்லாமே விற்றுரும் வரதை அப்படியே விற்றுட்டு உங்களுக்கு புதுசு தான் நாங்கள் தருவோம்